அதாவது என்னுடைய என்னுடைய உடல் வலிமை அதாவது இந்த உடல்பயிற்சிக்கு உடற்பயிற்சி பண்ணுறது மூலிமா ஸோ என்னோடய பாடி ஸ்ட்ரெச்சிங் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ரிலாக்ஸாக ஒரு வாம் வ் அப் பண்ணும் போது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் ஸோ ஓடுகிறத்துக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ நான் என்னுடைய ஓட்டப்பந்தயத்தில் சின்ன வயசுலேந்தே எனக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஆர்வம் இருந்துருக்கு ஸோ நான் என்னுடைய ஸ்கூ என்னோடய பள்ளி பருவத்தலேருந்தே நான் என்னுடைய ஓட்டப்பந்தயத்துக்கு அதாவது சின்ன சின்ன ஈவென்ட்ஸ் எல்லாம் நடக்கும் ஸ்கூலில் வந்து அதில் எல்லாத்தையுமே பார்டிசிபேட் பண்ணுவேன் ஸோ அப்போது நான் இரண்டாவது செகண்ட் ப்ரைஸ் அடிச்சேன் ஸோ என்னால் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்க முடியலைன்னாலும் எனக்கு அந்த மோட்டிவேட் அடுத்த டைம் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இது வரும் ஸோ நான் வாம்மப் பண்ணுறது சின்னதாக ரிலாக்சேஷன் எல்லோரும் போல் ஸோ நான் ஓடி முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு ஒரு ஒரு ஒரு பத்து மீட்டர் ஓடுவேன் ஸோ அதுதான் என்ன கேட்டால் நம்ம உடல் வந்து என்ன சொல்கிறது சோர்வடையாமல் இருக்கிறத்துக்கும் ப்ளஸ் பாடி பெயின் அதிகமாக இல்லாமல் இருக்கிறத்துக்கு அதுதான் உதவும்